எனக்கு வந்து டிவியில வந்து குக்கு வித் கோமாளி வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவந்து சமைக்கிற நிகழ்ச்சி தான் ஆனால் அதுலையே வந்து காமெடி இது பண்ணுவாங்க நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குமோது கஷ்டமாக இருக்கிற டைமில் எல்லாம் அதை வந்து நான் பார்த்துருக்கேன் அதுவுஇல்லாம நான் ரெகுலராக அதை பார்ப்பன் நான் அதை பார்க்குமோது எனக்கு சிரிப்பாக வரும் என்ன மறந்து நான் வந்து இது பண்ணுவேன் அதில் வந்து என்னென்னமோ புதுசு புதுசாக நிகழ்ச்சி ரெசிபி சாப்பாடு செய்றதை அதெல்லாம் சொல்லுறாங்க சொல்லுறாங்க இல்லை எப்படி தெரியாதவங்களா அதில் வந்து நிறைய நிறைய ஸ்டார்ஸ்லாம் வந்து சமைக்கிறாங்க தெரியாத இதெல்லாம் வந்து செய்யுறாங்க அதுக்கு வந்து நம்பளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியிலன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து கற்றுக்குட்டு வந்து இங்கே வந்து செய்யுறாங்க நான் வந்து அந்த நிகழ்ச்சி எப்படா வரும் அதில் வந்து ரெண்டு செஃப்பு வருவாங்க வெங்கடேஷ் பட்டு தாமு சார் ரெண்டுத்துல எனக்கு வெங்கடேஷ் பட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செஃப்பை வந்து ரொம்ப பிடிக்கும் அந்தமாரி ரக்ஷன் எனக்கு பிடிச்ச கோமாளி வந்து புகழ் எல்லாருமே எனக்கு பிடிக்கும் மோனிஷா எல்லாருமே பிடிக்கும் குறைஷி முக்கியமாக குறைஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கல்லாம் நல்லா பண்ணுறாங்க ஒவ்வொரு வீக் வந்து ஒவ்வொரு கெட்டப் போட்டு வருவாங்க அதுல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நடக்கிற இதில் வந்து எனக்கு வந்து கிரனை வந்து பு கிரன் அவங்க செய்யறது வந்து பிடிச்சிருக்கு ஆண்ட்ரியன் பண்ணதும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அவங்க போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வைல்ட் கார்ட்டில் வருவாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஜெயிப்பாங்க எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இதே சொல்லியிருக்காங்க அதுவந்து ரொம்ப காமடியா இருக்கு சிரிப்பாக இருக்கு அது பார்க்க வந்து பார்த்தா எனக்கு சந்தோசமாக இருக்கு அப்படீன்னு எனக்கும் அப்படிதான் இருக்கு அதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ்சு சொல்லுவாங்க வெங்கடேஷ் பட் சார் வெங்கடேஷ் பட் சார் நிறைய தனியாக சேனல் வச்சுருந்தாலும் இதில் வந்து செஃப்பாக வராங்க அவங்க வந்து மார்க் சொல்லுவாங்க யாரார் நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணலன்னு சிவாங்கி வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடாதாவங்ளா இருந்தாலும் அவங்க வந்து நான்வெஜ் செய்யுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இதில் ஸ்ருஷ்டி மைம் கோபி விசித்திரா இதில் இவங்கலாம் இருக்காங்க ஆனால் இது இந்த ச இந்த நிகழ்ச்சியோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து கோமாளி தான் இப்போ மோனிஷா கேர்ள்லில் வந்து பொண்ணுல வந்து மோனிஷா வந்து ரொம்ப நல்லா பண்ணுறா அந்த மோனிஷான்ற பொண்ணு நல்லா பண்றா குறைஷி எனக்கு பாய்ஸில் நல்லா ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து ஒரு டீசென்டாக இது பண்ணுவான் கோமாளி புகழ் வந்து ஒரு கோமாளித்தனமாக பண்ணாலும் குறைஷி வந்து ஒரு டீசென்சியாக ஒரு சிரிக்கிற இதாக பண்ணுவான் முன்னாடி புகழ் அப்புறோம் பாலா முன்னாடி வந்துட்டுருந்தான் இப்போ வர வரதில்லை அவங்க வரதில்லை என்னான்னு தெரில இந்த நிகழ்ச்சி வந்து ஒன்று கூட நெகடிவ் கமன்ட்சே வந்ததில்லை இந்த இதில் வந்து நாலஞ்சு சீசனாக வருது இதில் வந்து எனக்கு செகண்ட் சீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுலந்து தான் நான் வந்து கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு கற்றுகிட்டன் சிக்கன் வந்து எவ்வளோ நேரம் வேகணும்ன்னு கற்றுக்குட்டன் அப்புறோம் வந்து மட்டன் வந்து எப்படி வேக வச்சா நல்ல சாஃப்டாக வரும் அப்படீன்னு கற்றுக்குட்டன் தோசை எப்படி நல்லா கரெக்டாக தோசை மாவு எப்படி அரைக்கணும் அப்படீன்கிறதை கற்றுக்குட்டன் மெயின் ரீசன் வந்து எனக்கு வந்து மைண்ட் ரிலீஃப் ஆகும் கற்றுக்குறத தாண்டி இதில் வந்து மைண்டு வந்து ரொம்ப எனக்கு நான் வந்து டிப் டிப் இதாக இருக்கிறதுலேந்து நான் ரிலீஃப் ஆவேன் என்ன சிரிக்க வைக்கிறாங்க எனக்கு அதுவே எனக்கு மெயின் காரணம் நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு இன்னோரு காரணம் செஃப் வெங்கடேஷ் பட் சார் குறைஷி இந்த மூனு ரீசன் வந்து மெயின் ரீசன் நான் அதை பார்க்குறதுக்கு நான் ப்ரோமோ வந்த உடனே நான் போனில் பார்த்துருவேன் அதுக்கப்பறமாக டிவியில பாப்பன் டிவியில பார்க்க முடியிலைனா கூட நான் ஹாட்ஸ்டாரில் போய் பாப்பன் எங்கேருந்தாலும் நான் அதை வந்து பார்த்துடுவேன் இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்